ஆக்சுவலாக நான் வீட்டில் செய்யற வெவ்வேறு பானங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உண்மையை சொல்லி ஆகணும் ஜீரகத்தண்ணி அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது ஏன்னு தெரில அந்த டேஸ்ட்டு புடிச்சுச்சான்னு தெரில ஜீரகம் வந்து நான் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு குடிப்பேன் ஸோ இது வந்து ஜூஸ் சில பேர் குடித்தாலுமே எனக்கு வந்து இந்த ஜீரகத்தண்ணி என்னமோ அவ்வளோ அட்டாச்சிடு ஆயிருக்குது அது ஏன்னு தெர்லை அது மேபி வெயிட்லாஸ்க்கு யூஸ் ஆகலாம் பட் எனக்கு வந்து ரொம்பவே அது யூஸ்ஃபுலாக இருந்துச்சு அண்ட் இன்னோன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூஸஸ் வந்து நிறையா இருக்குது ஃபுரூட் ஜூஸாக இருக்கலாம் இல்லைனா மிக்ஸ்டு ஃபுரூட் இது எதாக இருந்தாலுமே யூஸ்ஃபுலாக இருக்கும் அண்ட் இன்னோரு விஷயோம் நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது பட் இதில் என்னனா ஆப்பிள் ஜூஸ் அண்ட் ஆரஞ்சு இதெல்லாமே ரொம்பவே பிடிக்கும்